ம் ஹலோ சொல்லுங்கண்ணா ஆ நான் தர்ஷினி பேசுகிறேன் இந்த ரெ ரெண்டு நாளைக்கி முன்னாடி தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் எடுக்கலை அதுதான் இப்போ கூப்பிட்டேன் ஆ இப்போ வந்து எப்படின்னா நாங்கள் ஒரு பத்து பேர் போகிறோம் எனக்கு அந்தமாதிரி ஒரு வே வே வே வேன் வேணும் ஆ ஆமாண்ணா நாளை கழித்து போகிறோம் அதனால் தான் நான் ரெ ரெண்டு நாளைக்கி முன்னாடியே கூப்பிட்டேன் ஆ சரிண்ணா ஆ ஆ எ எவ்வளோ அமௌண்ட் வரும் ஆயிரத்தி ஐநூறுபாய்யா ஆ சரிங்கண்ணா ம் டைமிங் வந்து காலையில ஒம் ஒம்பது மணிக்கு வந்துடுங்க ஆ ஆ சரிங்கண்ணா ம் வீட்டு அட்ரஸ் வந்து இங்கேதாண்ணா செல்லூர் ஆ பிக்கப்பு செல்லூர் ட்ராப் வந்து அழ அழகர் கோவில் ம் ஆ சரிங்கண்ணா ம் வந்தவுடனே ஃபோ ஃபோன் பண்ணுங்கன்னா இந்த கம்மாக்கர வந்தொடன்னயும் ம் சரிங்கண்ணா இ இந்த நம்பர் தானா ஆ நாங்கள் வாட்ஸ்ஆப்ல அட்ரஸ்ஸு லொ லொ லொக்கேஷன்லாம் ஷே ஷேர் பண்ணிடுவாண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா ம் தேங்க்யூண்ணா ஆ